ஆ சொல்லுங்கள் ஆமாங்கண்ணா மாட்டுப் பாலாண்ணா எருமை பாலாண்ணா அண்ணா இப்போதைக்கு அந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குங்க அண்ணா மாட்டு பால் லிட்டர் நாற்பரூவாங்க எருமை பாலு ஐம்பரூவா வருதுங்க ஓகே அண்ணா எப்படி உங்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வேணுங்களா இல்லை ஏதாவது கடைக்கு இதுமாதிரி தேவைப்படுதுங்கண்ணா ஓகே ஆ நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை நம்ம பசங்க இது எதாவது அனுப்பணுமா ஓகே சரி எ என்ன என்ன அட்ரஸுன்னு சொல்ல முடியுமா ஆ நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் அந்தமாதிரி ரெடி பண்ணித் தரேங்க ஏன்னா நம்மளை அவைலபிள் நிறையா இருக்கு நீங்கள் ரெகுலராக பண்ணுறாலாப்லன்னா நம்ப பண்ணிக்கலாங்கண்ணா அந்தமாதிரி ஏதோ கொஞ்சம் பா பார்த்து பண்ணலாம் ஆனால் இது ரொம்ப கம்மியாக இருக்குது முப்பதுரூபாங்கிறது பார்த்து பண்ணி தரேங்கண்ணா உங்களுக்கு சரி ஓகேங்க சரிங்க சரி ஓகேங்க சரிங்கண்ணா ஓகே சரி ஓகே உங்களுக்கு காலையில் மட்டும் வேணுங்களா ஈவினிங்கும் ஏதாவது தேவைப்படுங்கண்ணா ஓகே சரிங்கண்ணா கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்கண்ணா அவைலபிள் இருக்கு நீங்கள் ஓகேன்னா நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம்ண்ணா இல்லைண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை ஆ நாளைக்கு ஆ சரி வாங்க நான் இருப்பேன் காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே வாங்க இல்லை ஏன்னா நாம மிச்சம் ஆகிற பாலை மறுபடியும் நம்ம சொசைட்டி வழியாக அனுப்ச்சிவிட்டுருவோம் அதுக்குள்ளாற பத்து மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நாம இருப்போம் நீங்கள் வந்து பா செக் பண்ணிவிட்டு போயிடலாண்ணா சரி ஓகே சரி ஓகே தேங்க் யூ